ஹலோ டிராவல் ஏஜென்சிங்களா ஓகே மேடம் மேடம் நான் இது டிரிப்பு போகணும் ஃபேமிலியோடு டிரிப்பு போகணும் கோயிலுக்கு மேடம் முருகர் கோயிலுக்கு போகணும் மேடம் ஃபேமிலியோடு ஒரு வேண்டுதலிருக்கு எங்கெங்கே ம் ஆ சொல்லுங்க மேடம் ஆ ஓகே மேடம் சொல்லுங்க மேடம் ஆ ஓ ஓகே மேடம் நாங் இல்லை மேடம் எங்களுக்கு ரெண்டு நாள் போகிற மாதிரிதான் வேணும் டூ டேஸ் ஆகும் ஆமாங்க அப்போ ஓகே மேடம் நாங்கள் பழனி அண்ட் திருச்செந்தூர் சொன்னிங்கள்லே அங்கே அங்கேயே போகலாம் மேடம் மேடம் இது காரில்தான் மேடம் போகணும் காரு அவைலபுல் இருக்குதுங்களா மேடம் ஃபைவ் டே ஃபைவ் மெம்பர்ஸ் போகணும் ஃபேமிலியில் ஃபைவ் மெம்பர்ஸ் போகிற மாதிரி கார் இருக்குதுங்களா ஓகே மேடம் சரி ஓகே மேடம் எனக்கு ஃபைவ் மெம்பர் போகிற மாதிரி காரு வேணும் அதிலே புக் பண்ணிடுங்க ஆனால் எவ்வளோ மேடம் ஆகும் டூ டேஸ் போகணும் பழனி மருதமலை இங்கெல்லாம் போகணும் ஆ சரிங்க ஓகே மேடம் நீங்க சென்ட் பண்ணி விடுறிங்களா ஆ ஓகே மேடம்

ஆ ஓகே மேடம் அனுப்பிச்சி விடுங்க மேடம் நான் பார்த்துட்டு வேண்ணா சொல்கிறேன்

ஆ ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் சென்ட் பண்ணிவிடுங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் மேடம் ஆ ஓகே மேடம் தேங்க்யூ மேடம் பாய் மேடம் ம்